இப்போ வந்து டெய்லியும் யூஸ் பண்ணுற அப்ளிக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நித்ரா தமிழ் நாள்காட்டின்னு ஒரு அப்ளிக்கேஷன் இருக்குது அது வந்து தமிழ் காலண்டர் அப்புறமா இந்த ராசி பலன் நிறைய வந்து அதில் சில டிப்ஸ் கூட வந்து வருது காலையில் நம்ம எழுந்திரிக்கும் போதே அதுலேருந்து ஒரு நோட்டிஃபிக்கேஷன் வரும் நம்ம என்ன நாள் இன்றைக்கி என்ன இந்தப் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அதில் வந்துடுது அதனால் இந்த நித்ரா நாள்காட்டி வந்து ரொம்ப ஒரு ஒரு யு பயனுள்ளதாக இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கா அப்புறமா வந்து இன்னொரு பயனுள்ள அப்ளிக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு ஸ்பாட்டிஃபை இருக்கில்ல அதில் வந்து நெறையா ஒரு நிறையப் பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கேட்க நம்ம வந்து ஒரு காலையில் நம்ம எழுந்திரிக்கும் போதே ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு பிடிச்ச விஷயத்தை செய்யலாம் உடற்பயிற்சி செய்யலாம் நடக்கலாம் அமைதியாக தியானம் பண்ணலாம் இந்த மாதிரியான நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கும் போதே ஒரு நல்ல ஒரு சாமிப் பாட்டோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு அந்த மாதிரியான பாட்டு இந்த மாதிரில்லாம் வந்துட்டு நான் கேட்பேன் எனக்கு கேட்கும் போது ரொம்ப ஒரு காலைலேயே வந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அதல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாமிப் பாட்டு சில பாட்டெல்லாம் இருக்குது அந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும் போது என்னையே நான் மறந்துடுவேன் அதனால் இந்த ஸ்பாட்டிஃபை வந்து அதுலேயும் வந்து இந்த ஸ்பாட்டிஃபை அப்ளிக்கேஷனில் கேட்கும் போது ஒரு தனியான ஒரு எஃபெக்ட்டு நல்ல ஒரு எஃபெக்ட்டோடு இருக்கும் அது கேட்கவே ஒரு மாதிரி ஒரு நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம காலையில் எழுந்திரிக்கும் போதே அந்த ஹெட்செட்டை போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப நல்ல பாட்டை கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கவே வந்து அதே மாதிரி நம்ம வெளியில் போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் காரில் போகிறோம் அந்த மாதிரின்னா அது அப்போக்கூட வந்து ஒரு ஒரு வித்தியாசம் வந்து தெரியும் நம்ம நார்மலான ஒரு இதில் வந்து போடுறத்துக்கும் அந்த ஸ்பாட்டிஃபையில் போடும் போதும் நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அதனால் வந்து எனக்கு இந்த ஸ்பாட்டிஃபை வந்து ரொம்பப் பிடிக்கும் அந்த அப்ளிக்கேஷனே நார்மலாக வந்துட்டு யூடியூப் அந்த மாதிரியான அப்ளிக்கேஷன் இல்லாமல் நான் வந்து பாட்டு கேட்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்பாட்டிஃபை தான் கேட்பேன் அதில் சில இந்த இந்த இவரு பேசுவார் ஆர்ஜே பேசறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் கூட நல்லா இருக்கும் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வந்துட்டு நான் ஸ்பாட்டிஃபை வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு அதுலேயும் வந்து நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம வந்து அந்த இந்த ரீல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதைத் தாண்டி அதல்லாம் இல்லாமல் அதை வந்து நிறைய உபயோகப்படுத்தலாம் இந்த வீட்டில் இருந்தே வேலை செய்கிற மாதிரி அ அந்த மாதிரியான ஒரு இது அப்றம் அதில் கூட நிறையா வந்து ஒரு பேஜ் இருக்கும் என்ன பேஜ் அப்படின்னா வந்துட்டு டிப்ஸ் பேஜ் அந்த மாதிரில்லாம் இருக்கும் தமிழ் டிப்ஸு அந்த மாதிரியான பேஜஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்புறமா வந்துட்டு இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலீஷ்க்கு கூட வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னா வந்து அதில் ஒரு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி அவங்க வந்து போடுறாங்க அதில் வந்து பார்த்தோன்னா வந்து நிறைய தெளிவான ஒரு அர்த்தங்களோடு தெளிவாக நம்ம கற்றுக்குற மாதிரி ஒன்று ஒன்றும் புரிகிற மாதிரி நிறைய வீடியோ போடுறாங்க நிறைய வ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ந ந அதே மாதிரி புதிய தலைமுறை சன் நியூஸ் இந்த மாதிரியான செய்தி விஷயங்கூட வந்து அதில் வந்து எல்லாமே வந்து ஒரு தலைப்புச் செய்தி மாதிரி அதில் வந்து போடுறாங்க நம்ம அது மூலிமாவே தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப டீட்டைலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம தனியாக போய் பாட்டு தெரிஞ்சுக்கலாம் பட் நம்ம அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயத்தை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப பிடிக்கும் அடுத்து பார்த்தோன்னா வந்துட்டு யூடியூப் யூடியூபில் வந்து நிறைய அதுலேயும் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்களோன்னு கூட ச தனியாக வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் அப்லோட் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்களாங்கூட நிறைய நல்ல விஷயங்களும் இப்படி இருக்கக் கூடாது குழந்தைங்களுக்காக நம்ம வந்து ட நேரத்தை செலவிடணும் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யக் கூடாது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய வந்து இந்த பொழுதுபோக்குன்னு சொல்வாங்கல்ல அதுக்காகவும் வந்து அதை உபயோகப்படுத்துகிறாங்க யூடியூப்லேயும் நிறைய நல்ல விஷயம் இருக்குது நிறைய வந்து நல்ல விஷயத்தை நம்ம எங்கே நம்ம எங்கே போனாலுமே நல்ல விஷயத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே நல்லது தான் அதனால் வந்து யூடியூப்லேயும் வந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் இப்போ வந்து நம்ம தனியாக ஒரு விஷயத்தைக் கற்றுக்கணும் நிறைய இங்கிலீஷ் கற்றுக்கணும் எக்செல் கற்றுக்கணும் டைப்ரைட்டிங் கூட கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம எம் எங்கே போகணும் அப்படின்ன நம்ம நேரடியாக போய் கற்றுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நம்ம வந்துயூடியூபில் பார்த்தோன்னா ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வந்து ஸ்ட ஆரம்பிச்சி அவங்க வந்து வீடியோவாகவே போட்டுடறாங்க டைலரிங் கூட நம்ம டைலரிங் கற்றுக்கணும் அப்படின்னாக் கூட அதைக் கூட யுடியூபில் வீடியோவாக போடுறாங்க அதை வச்சு நம்ம அழகாக வந்து நம்ம வந்து ட்ர நம்ம வீட்டிலயே வந்து மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் பண்ணிப் பார்த்து பண்ணிப் பார்த்து பண்ணி பார்த்து நம்ம கற்றுக்கலாம் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் அவங்க யூடியூபில் போடுறத நம்ம பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூபில் கற்றுக்கறாம் கற்றுக்கலாம் எக்செல்லு எக்செலில் வந்து ஒவ்வொன்றுமே தனித்தனியாக எக்செல்லுங்கிறது ஒரு கடல் மாதிரி ஆனாலியும் இன்னமும் அப்படியே ஒன்னொன்றா ஒன்னொன்றா ஒன்னொன்றா ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக யூடியூபில் ஒவ்வொரு விஷயமும் அழகாக போடுறாங்க நம்ம அது மூலிமாவே கற்றுக்குற மாதிரி இருக்குது அதனால் யூடியூப் மூலிமா நிறைய நல்ல விஷயம் இருக்குது நிறைய நம்ம கற்றுக்க முடியுது அதனால் யூடியூப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்சப் வாட்சப் அப்ளிக்கேஷனும் வந்துட்டு ரொம்ப நல்ல அப்ளிக்கேஷன் அதுலேயும் வந்து நம்ம முதல்லலாம் கா ஃபோன் பண்ணி பேசி எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம் இப்போ வந்து நம்ம டைமை வந்து அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அழகாக எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்னால் சிம்ப்ளாக வந்து என்னப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு நம்ம என்னனு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து ரொம்ப தூரமாக இருக்கிற ஆளுங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நேரில் போனால் தான் பார்க்க முடியும் இப்போல்லாம் நம்மளுக்கு இருக்குது வீடியோ கால் இருக்குது நம்ம ஃபோன் மூலிமாவே பார்த்துக்குறோம் கட்டாயமாக ஒரு இடத்துக்குப் போயாகணும் அந்த மாதிரில்லாம் வரும் போது குழந்தைங்க அழாமல் பார்க்கணுன்னா கூட நம்மளுக்கு இருக்குது இப்போது வீடியோ கால் அப்ளிக்கேஷன் இருக்குறதுனால் நம்ம வந்து அது மூலிமா எல்லோரையுமே பார்த்துக்குறோம் அதனால் அதுவும் ரொம்ப நல்ல விஷியம் வாட்சப்புங்கிறதும் அடுத்து பார்த்தோன்னா நான் எனக்கு வந்து இந்த நம்ம நிறைய ஃபோட்டோல்லாம் எடுப்பாங்கல்ல ஃபோட்டோல்லாம் எடுத்து அதை வந்து எடிட் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி அப்ளிக்கேஷன்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வீடியோ ஷோன்னு ஒரு அப்ளிக்கேஷன் யூஸ் பண்ணுறேன் அந்த அப்ளிக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எப்படின்னாலியும் ரொம்ப அழகாக வந்து எடிட் பண்ணிக் கொடுக்கும் ஜஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஸை போட்டால் கூட ரொம்ப அழகாக எடிட் பண்ணிக் கொடுக்கும் நம்ம அப்படியே போட்டுட்டு அதுவே நார்மல் மோட்லேயே நிறைய எடிட் பண்ணும் அதையே அதுலேயே வந்து நிறைய எடிட்டிங் ஆப்ஷனும் இருக்குது என்னன்னால் வந்துட்டு இந்த மாற்றுறது ஃபோட்டோ வந்து மேலே போய்விட்டு வர்றது கீழே போய்விட்டு வர்றது அப்புறமா வந்துட்டு நம்ம அதில் வந்து எழுத்தெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னாக் கூட நம்ம வந்து டைப் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்டைல்லேயும் வைக்க முடியும் இந்த மாதிரி எனக்கு எடிட்டி எடிட் பண்ணுறதுங்குறது ரொம்ப ஒரு பிடிக்கும் அதனால் வந்துட்டு நான் அதில் நிறைய எடிட் பண்ணி நான் அந்த மாதிரில்லாம் பண்ணுவேன் வீடியோ ஷோ அப்படிங்குற ஒரு அப்ளிக்கேஷனை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டிருக்கேன் எனக்கு அந்த அப்ளிக்கேஷனில் கிடைக்கிற ஒரு கம்ஃபர்டபுள் வந்து இப்போ நிறைய எடிட்டிங் அப்ளிக்கேஷன் வந்தாலும் எனக்கு அந்த அப்ளிக்கேஷன் ரொம்ப பிடிக்கும் வீடியோ எடிட்டிங் வீடியோ ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிக்கேஷன் அதில் வந்து நான் நிறைய பண்ணுவேன் அதே மாதிரி நம்ம வீடியோஸ் கூட வந்துட்டு நம்ம வீடியோ கூட நம்ம வந்து நிறைய எடிட் பண்ணிக்கலாம் அதில் நிறைய எஃபெக்ட்டு கொடுத்துக்கலாம் ரெண்டு வீடியோவை வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியான நிறைய வந்து அந்த வீடியோ ஷோ அப்ளிக்கேஷனில் இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்தப் பாட்டு வேணுமோ அதைப் போட்டு எடிட் பண்ணலாம் இந்த மாதிரியான நிறைய வசதி வந்து அதில் இருக்குது நான் வந்து அந்த அப்ளிக்கேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஎன்னு ஒரு அப்ளிக்கேஷன் அதுவும் ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிக்கேஷன் தான் அந்த அப்ளிக்கேஷனும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதுலேயும் வந்து எடிட்டிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணிக்கலாம் டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட் டைப்பு வந்தது அதே மாதிரி வேகமாகப் போகிறது கம்மியாக வச்சுக்கிறது வேகம் கம்மியாக வச்சுக்கிறது இந்த மாதிரியான நிறைய கூட நம்ம பண்ணிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு வசதில்லாம் இருக்குது அதனால் அந்த அப்ளிக்கேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து எடிட் பண்ணிட்டு பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப நல்ல ஞாபகங்களாக இருக்கும் அதல்லாம் நம்ம பார்க்கும் போது அதனால் எனக்கு அந்த அப்ளிக்கேஷனும் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டைமிங் அதாவது நேரத்தை க கணக்கிடுறாங்கல்ல ஒருத்தங்க வந்து உடற்பயிற்சி செய்வாங்க அவங்கல்லாம் வந்து எவ்வளோ நேரம் செய்கிறாங்க எவ்வளோ நேரம் நடக்கிறாங்க இந்த மாதிரி விஷயல்லாம் தெரியாது இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கக் கூட அந்த அப்ளிக்கேஷன் இருக்குது அந்த அப்ளிக்கேஷன் மூலிமா எவ்வளோ நேரம் நடந்தோம் எவ்வளோ நேரம் உட்காந்தோம் சாரி எவ்வளோ நேரம் ரொம்ப ந நம்ம எவ்வளோ தூரம் நடந்திருக்கோம் அப்படின்றத அழகாக காட்டும் எனக்கு வந்து அந்த அப்ளிக்கேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் அடுத்து ஒரு கேம் அதாவது கேண்டி க்ரஷ் கேம் அப்ளிக்கேஷன் அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு லெவலும் ஸ்டார்ட்டிங்கில் ஈசியாக இருக்கும் அப்பறம் ஒவ்வொரு அடுத்தடுத்து நம்ம போகும் போது ரொம்ப நம்ம மைண்டை வந்து ரொம்ப நல்லா வேலை செய்ய வைக்கும் அதனால் அந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அப்ளிக்கேஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் வந்துட்டு நான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் இந்த அப்ளிக்கேஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு வேறு எதுவும் இல்லை அவ்வளோ தான் இந்த அப்ளிக்கேஷன் நான் வந்து டெய்லியும் தினசரி யூஸ் பண்ணுற அப்ளிக்கேஷன்